எங்கள் வீட்டில் மாடு வளர்த்தறங்க அந்த மாடு வந்து டெய்லி மேயிறக்கு போயிடுங்க மேயக் போஞ்சுட்டு மேய்ஞ்சிட்டு காலையில் நா சாயங்காலோம் வந்துடுங்க சாயங்காலோம் வந்து வீட்டில் படுத்துவிட்டு வீட்டு முன்னால் படுத்துட்டு காலையில் எந்திரிச்சு மறுபடியும் மேய்றக்குவி போயிடுங்க நாங்கள் வந்து அதையும் ஒரு கண்ணாக பார்த்துட்டு பார்த்துட்டு இருக்கிறனால எங்குடைய மன அழுத்தம் வந்து குறையிதுங்க